இப்போ இருக்க சூழ்நிலையில் விளம்பரம் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு அது போய் சென்றடையிது அப்படின் பார்த்தா தொலைக்காட்சிகளில் விளம்பரம் வந்து நிறைய வந்து பயன்படுத்துறாங்க விளம்பரம் வந்துட்டாவே எல்லாரும் தொலைக்காட்சிகளை மாற்றிட்டு வேறு ஒரு டிவிக்கு போய் மாறி போய் பார்த்துட்ருக்காங்க ஆனால் இதுவே புதுசாக நமக்கு வந்து எதாவது விளம்பரம் படுத்தணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ப விளம்பரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நான் காரைக்குடியில் இருக்கேன் அப்படின்னா காரைக்குடியில் பிரமாண்டமாக ஒன்று வர போகிறது அப்படின் நம்ப சொல்லிவிட்டு அதை ஒரு ஒரு வாரம் ஓட விடணும் மக்கள் பேசுனதுக்கப்புறோம் மக்கள் மக்கள் எல்லா பக்கம் எல்லாத்துக்கும் சென்றடைஞ்சிரும் சென்றடைஞ்சதுக்கப்புறோம் அந்த விளம்பரம் என்ன அப்படின்றத நம்ம வந்து மக்களுக்கு கருத்துரைக்கணும் கருத்துரைச்சா மட்டுந்தான் நமக்கு அந்த விளம்பரம்ன்றது எல்லாருக்கும் போய் சென்றடையும் அதான் சில வழிகள் போய் வால் போ வால் போஸ்டரில் வந்து ஃபுல்லாக வந்து எழுதி போடுறது எழுதுனோம் அப்படின்னா எல்லாருமே பார்க்க ஆரமிச்சிருவாங்க வால் பேப்பரை வால் போஸ்டரை பாதுக்க ஆரமிச்சதுக்கப்புறோம் அதுப் ரொப் பெருசாக மக்களுக்கு போய் சேர்ந்துரும் அந்த விளம்பரன்றது